சென்னையில் இருக்கிற இசிஆர் க்ளப்பில்தான் ரொம்ப காமெடியான நிகழ்ச்சிகள்லான் நடக்கும் எல்லா நிறையா பேர் வருவாங்க நிறையா நிகழ்ச்சிகள்லான் நடக்கும் அங்கே ஃபேவரெட் ஆனதே காமெடி மட்டுந்தான் எல்லாரும் ஒவ்வொரு காமெடி சொல்லுவாங்க எல்லாரும் சிரிப்பாங்க டிவிலலான் வரும் எல்லாம் பார்ப்போங்க நாங்களும் காமெடி எல்லான் ரொம்ப பார்த்துருக்கோம் இது வரைக்கும் எல்லா எபிசோடும் பார்த்துருக்கோம் அங்கேதான் அதிகமான காமெடியெல்லான் நடக்கும் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சிபிஆர் சென்னைன்னு தான் வரும் அங்கே இருக்க காமெடியெல்லான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அங்கே எல்லாரும் பார்ப்பாங்க நிறைய பேர் வருவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க அங்கே நடக்கிற காமெடி எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லாரும் பார்த்து எல்லா மகிழ்ச்சியோட தான் வெளியே போவாங்க யாரும் சிரிக்காம்மலான் யாரும் இது வரைக்கும் வெளிய போனதே இல்லை அங்கே இது நடக்கிற நிகழ்ச்சிகள் ஒன்று இல்லாம எல்லாமே நல்லாதான் இருக்கும் நிறையா பேர் வருவாங்க ஊரில் இருக்கிறவுங்க அங்கங்கே ஸ்டேட்டில் இருக்கிறவுங்க எல்லாம் அங்கேதான் வந்து பார்ப்பாங்க அங்கே நடக்கிற காமெடி வேறு எங்கேயும் நடக்காது அங்கேதான் எல்லாரும் விரும்பி போவாங்க நானும் அங்கே தான் போவேன் அங்கே தான் பார்ப்பேன் டிவியில பார்ப்பன் ஃபோனில் பார்ப்பன் அங்கேதான் நல்லா இருக்கும்